பூமி பல லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது இங்கே ஒரு செல் உயிரினத்தில் இருந்து பல செல் உயிரினம் வரைக்கிலுமே காலநிலைக்கு ஏற்ப அதோடய அமைப்புகளும் மாற்றம் அடைஞ்சிருக்குது கா பூமியில் வந்து நீர் நிலம் காற்று மூணுமே முக்கிய பங்கு வகிக்கிறது இது இதில் ஒவ்வொன்னுலேயும் ஒவ்வொரு வகையான உயிரினங்களாக இருக்கட்டும் செடிக்கள் எல்லாமே வளர்க்குது நீரில் பல வகையான உயிரினங்கள் இருக்குது எடுத்துக்கிட்டோம்ம எக்ஸாம்பிள்ளுக்கு மீன்கள் ஆக்டோபஸ் சுறா மீன்கள் திமிங்கலங்கள் நண்டு ஆமை இதெல்லாமே கடல்ல நிறையா நாம் பார்க்க முடியும் அதுங்களும் அதுங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு காற்றில் நீரில் இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை விடுது அதனோடய உடலமைப்பு நில நீரில் வாழ்றதுக்கு ஏத்தாற்போல் இருக்கிறதுனால அதனால் அங்கே அதானால உணவு சங்கிலியை அமைச்சிக்கிட்டு உயிர் வாழ முடியுது நிலத்தில் நம்ம மனிதர்கள்லாக இருக்கட்டும் நாய் வகை நாய் பூனை மாடுகள் சிங்கம் புலி கரடி அணில் இதுமாரி பல வகையான உயிரினங்கள் நிலத்தில் வாழுது அதுங்களுக்கான உணவு முறையிலேயும் அது தேவை எங் தேவைப்படுற அளவுக்கு உடல் அமைப்பு மாற்றி இருக்குது உணவுனால் ஒரு சில இது புற்களை உணவாக எடுத்துக்கிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்குது அசைவம் மாமிசத்தை எடுத்துக்கிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் நம்ம பூமியில் இருக்குது கா மரங்கள் மரத்தில் இருந்து தான் நமக்கு மழை வருது மரங்கள் அது உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடை அது உள்வாங்கிக்கிறது நம்ம மனிதர்களாகட்டும் மற்ற விலங்குகள் கடல்ல வாழ்கிற நிலத்தில் வாழ்றதும் ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறோம் காற்றும் நமக்கு முக்கியம் நீர் மழை இருந்தால் தான் மரங்கள் எல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு மரங்களாக இருக்கட்டும் மனிதர்கள் எல்லாமே நீர் ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்கறோம் இது பெரி ஒவ்வொன்றுமே பூமியில் அதுகளுக்கு தகுந்தார்மாரி உணவு உடலமைப்பை மாற்றிக்கிற அளவுக்கு பூமியில் நிலையான தட்ப வெப்பநிலை அமைஞ்சிருக்குது தட்ப வெப்பம் வெப்பங்கும் போது பூமியில் இருக்க சரியான அளவுக்கு இருக்குது பூமி வந்து சூரியனை விட்டு விலகாமலும் ரொம்ப தொலைவிலேயும் இல்லாமல் விலகாமலும் இருக்கும் கரெக்டாக சரியான பாதையில் இருக்குது பூமி தன்னை தானே சுற்றிக்கிட்டும் சூரியனையும் சுற்றி வருது பூமியோடய நட்சத்திரமாக பார்க்க படு துணைக்கோள் எதுன்னா நிலவு நிலவில் இருந்து இரவு நேரத்தில் பூமி வந்து ஒளியை பிரதிபலிப்பாக எடுக்குது நிலவின் ஒளியில் ஓ பூக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாமே பூமிக்கு ரொம்ப அழகானதாகவே நம்ம பார்க்கறோம் மனித இனம் பூமிக்கு கீழே நம்ம அதுக்கு கிடைத்த ஒரு பூமி நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக நாம் பார்த்து பூமியை சிறப்பானதாகவும் நல்லதாகவும் நம்ம கடைசி வரைக்யிலும் பூமியை பூமி நமக்கு எப்படி இருது கிடச்சதோ அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் பூமியில் இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செஞ்சாவே போதும் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரகத்துல பூமி ஒன்றா நான் பார்க்கறேன்